அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எம்ப தொண்ணூற்றி ரெண்டு ஆறு ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நாலு நாலு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபது மூணு ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பதன பதினைஞ்சு மூணு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று